ஆ ஹலோ சொல்லுங்க ஆ ஆமாங்க ஆ ஹலோ ஆமாம் ஓகே எங்கள் கடையில் பேஸிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் இருக்குது காரவகைகள் இருக்குது அப்புறம் நீங்கள் எது கேட்டாலும் நாங்கள் டெக்ரேட்டிவ்வாக பண்ணுவோம் வித்து ஃபோட்டோஸ்ஸோடு உங்களுக்கு கேக்கெலாம் பண்ணுவோம் இந்த மாதிரி நிறையா சேவை இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் வேணும்னு சொன்னிங்கன்னால் கரெக்டாக இருக்கும் ஓகே எங்கள்கிட்ட ஓகே சார் எங்கள்கிட்ட வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபரும் இப்போ போயிட்டு இருக்குது ரிசெண்ட்டாக எங்கள்கிட்ட நீங்கள் வந்து ரெண்டு கேக் வாங்கினீங்கன்னா ஒரு கேக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக அப்புறோம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காரத்தில் எது வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு ஸ்வீட்டில் ஒன்று எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக அந்தமாதிரி நிறையா பை ஒன் கெட் ஒன் ஆஃபரெலாம் போயிகிட்டுருக்கு உங்களுக்கு இந்தமாதிரி காம்போவெலாம் தேவையா சார் ஆ ஓகே சார் நீங்கள் ப்ராப்பராக அமௌண்ட் எனக்கு டிஸ்ட்ரிபூட் பண்ணிட்டீங்க அதாவது நீங்கள் அவங்க ப்ராப்பராக உங்களுக்கு என்னென்ன க்ராஸ்ஸரி வேணும்னு சொல்லிட்டீங்கன்னால் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்ஆப்லையோ இல்லை உங்கள் நம்பருக்கோ நாங்கள் செண்ட் பண்ணிடுவோம் சார் என்னென்ன டோட்டல் பே ஆ ஓகே சார் ஆ ஆ அவேல் அவேலப்பிளில் தான் சார் இருக்குது ஓகே சார்